தோட்டக்கலையில் பார்த்தீங்கன்னா என்னை தவிர்த்து வேற யாருக்கு அந்த ஆர்வம் இருக்குது அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்பவே அந்த ஆர்வம் இருக்குது அவர்கிட்டருந்து தான் வந்து எனக்கே அந்த ஆர்வம் வந்துச்சின்னுகூட சொல்லலாம் அவருலாம் வந்து பா அவர் தோட்டத்தில் வந்து வேலை செய்யும் போதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பயிர்கள்லாம் வந்து பராமரிக்குறதாகட்டும் அப்புறம் வந்து அந்த இதுக்குலாம் வந்து என்னமாதிரி உரம் போடணும் அதுக்கு வந்து எந்த டைமிங்க்கு வந்து தண்ணீர் வந்து அதுக்கு பாய்ச்சணும் அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்பவுமே நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பார் அவர் வேலை செய்யும் போது நானும் அவர் கூட சேர்ந்து வேலை செய்வேன் அதெலாம் வந்து எனக்கு பா அவர் அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம் ரொம்பவுமே வந்து ரொம்ப இன்ஸ்பியரிங்காக இருக்கும் நானும் அந்தமாதிரிலாம் வந்து பண்ணனும் வருங்காலத்தில் வந்து இந்தமாதிரிலாம் பண்ணனும்னு ரொம்ப வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும்